இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கனா குழந்தைங்கள் எங்கங்க விளையாடுகிறாங்க விளையாட்டே கிடையாது எல்லா குழந்தைங்களுமே வந்து அதிக எடையுடன் இருக்கிறாங்க காரணம் வந்து விளையாடமல் இருக்கிறது தான் எல்லாேருமே ஒரு செல் ஃபோன் எல்லா வீட்லேயுமே ஸ்மார்ட் ஃபோனிருக்கு எல்லாேர் வீட்லேயுமே ஸ்மார்ட் டிவி இருக்குது எல்லாேருமே என்ன பண்ணுறாங்கனா நம்ம ஈஸியாக நம்ம சாப்பாடு ஊட்டுறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக செல்லை காமிச்சிறோம் அதனால அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்லை பார்த்து பார்த்து பழகி பழகி பழகி அவங்க செல்லு டிவி மட்டும் தான் அவங்களோட வாழ்க்கை நினைச்சிட்ருக்காங்க நமக்கு தெரியாத விஷயங்களக்கூட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலயுமா அந்த குழந்தைங்க பார்த்து தெரிஞ்சுகிட்டு நமக்கே சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு கொ குழந்த வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தானே வந்து தாத்தா பாட்டி பற்றி பேசுவதோ இல்லை எதுவுமே வந்து இ இந்த மாதிரி எ எல்லாமே வந்து அவங்க கிண்டல் பண்ணுறத்துகாக பேசுகிற ஷார்ட்ஸ் எல்லாமே இவனுங்க வந்து உண்மைன் நினைச்சிட்டு நம்ம எல்லாேருமே கிண்டல் ப இப்போ தாத்தா பாட்டியெலாம் மரியாதை இல்லாமல் பேசுவது அப்பா அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசுவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ளவங்கள மரியாதை இல்லாமல் பேசுவது அது மாதிரி நிறைய நடந்துகிட்டாங்க அப்படி காரணமே வந்து இப்போது அந்த காலத்திலே என்ன பண்ணணும்னா குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா போய் அந்த இது கிச்சு தாம்பாலம் விளையாடுங்க போய்விட்டு ச பூ பறிக்க நானும் போகிறேன் பூ பறிக்க நானும் வருகிறேன் அப்படின் சொல்லிட்டு விளையாடுங்க எல்லாமே விளையாடுகிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனா செல்லு தான் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு வீடியோ கேமோ இல்லை ஏதோ ஏதோ ஒரு கேம் ஏற்றி வெச்சுட்டு ஃபோன்லேயே தான் விளையாண்டுகிட்ருக்காங்க அது ரொம்ப தப்பான விஷயன்றத நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா விளையாட்டு விளையாண்டால் மட்டும் தான் நம்மளோட உ உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க யாருமே விளையாட மாட்டேங்றாங்க செல் ஃபோனை பார்த்துட்டு அதுக்கு அடிமை ஆகிடுறாங்க அதனால கண் பாதிக்குது மூளை பாதிக்குது எல்லாமே பாதிக்குதுங்கிறாங்க ஆனால் நம்ம விளையாடும்போது நம்மளோட உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் சின்ன குழந்தைக்கே ஷுகருங்கிறாங்க காரணம் உக்காந்த இடத்துலேருந்தே செல்லு பார்க்கறது தான் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்லை கொடுத்து குழந்தைங்கள வந்து அடம் பிடிக்கிறாங்க காரணம் அவங்க ஆஃபிஸ் போகிறாங்க அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இந்த குழந்த அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக செல்லை கொடுத்து பழக்கிறோம் அதனால இந்த பிள்ளைங்க வந்து விளையாட்டே மறந்துடுதுங்க நாலு பேரோட சேர்ந்து விளையாடும் போது தான் நமக்கு மகிழ்ச்சிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் நம்ம ஒரு பேரன்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பேரன்ட்டு தான் வந்து என்ன பண்ணணுனா இந்த குழந்தைங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும் இது பண்ணிணா ஆரோக்கியம் இந்த மாதிரி சும்மிங் பண்ணுங்க போய் நாலு பேரோடு விளையாடுங்க ஓடி பிடிச்சி விளையாடுங்க கே கில்லி விளையாடுங்க கபடி விளையாடுங்க அப்படின் சொல்லணும் அப்போ தான் நம்ம பாரம்பரியோட விளையாட்டுமே அவங்களுக்கு தெரியும்